இராமேஸ்வரத்துக்கு பெரிய பெயரு உண்டு அங் அங்கே அறுபத்தி நாலு தீர்த்தமிருக்குது பக்கத்துலேயே பாம்பன் பாலம் பாம்பன் பாலமிருக்குது அது எதாய் போக கப்பல் கிப்பல் வரும் போது ரெண்டாக அதுக்கு வழி விட்றதுக்காக ரெண்டாக விரிந்து விரிந்து வழி விட்டதுக்கப்புறம் திருப்பி மூடிக்கிது அதை பார்க்குறதுக்கு நல்லா ஜோராக இருக்குது அது போக அங்கே கோயிலில் எந்த தப்புத் தவறு எதாச்சும் பண்ணிருந்தால் பாவம் புண்ணியம் இருந்தாங்க்கா அதெல்லாம் தீர்க்குறதுக்குக்காக அறுபத்தி நாலு தீர்த்தம் இருக்குது அதெல்லாம் போய் நாங்கள் குளிச்சிட்டு தான் வந்துருக்கிறோம் போய் அப்புறம் போய் சாமி கும் கும்புட்டுட்டு வந்துருக்கிறோம் அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது சாமி கும்பிட்றதுனாக்கா அங்கே போயிட்டு வந்தாக்கா ஒரு நல்லது நடக்குதுங்க அப்டினு சொல்லி சொல்லிருக்கிறாங்க அதே மாதிரி எங்களுக்கு நல்லதாவே நடந்திருக்குது